இதே ஒரு பத்திரிகையை எடுத்து உடனே சடனாக ஒரு பத்து பேருக்கு முன்னாடி படி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்கன்னா அது உடனே பதட்டப்பட்டு கண்டிப்பாக படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப பதட்டதுலையே படிக்க மாட்டோம்ங்க இதே மற்ற நேரம் ஈஸியா ஃப்ரீயாக இருக்கிற நேரம் தான் மொபைலில் சரி சரளமாக நியூஸ் வரும் சரி இப்போ ஈஸியாக உட்காந்ட்டு படிச்சிகிட்டு கிடப்போம் கதை அடிச்சின்னு கிடப்போம் அதுவே பத்து பேருக்கு முன்னாடி பாடினாக்க நம்பளால் கண்டிப்பாக படிக்கவும் வராது திக்கி திக்கி கண்டிப்பாக அது நல்லா ஈஸியாக இருக்கக்கூடிய விஷியத்தை கூட நார்மலாக படிச்சு சரளமாக பேச சொல்ல முடியாது அந்த பதட்டத்துலையும் ஒரு இதுலையும் ஒரு பயத்துலையும் வந்து இதுனுவோம் மற்ற நேரம்னா நம்ம ஈஸியாக பேசுவோம் பண்ணுவோம் ஈஸியாகருக்கும் அந்த நேரம் தான்